எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு என்னுடைய பிறந்த நாள் முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னுடைய கணவருடைய பிறந்த நாள் முப்பது மே இரண்டாயிரத்தி இருபத்ததொன்னு என்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாள் நான்கு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எங்கள் அண்ணா ஓட பிறந்த நாள் பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எங்கள் அம்மா ஓட பிறந்த நாள்